ஆ சொல்லுங்கம்மா ஆ சரிங்கம்மா எந்த டைமிங்கிலம்மா வருது ஓகேம்மா இப்போ நீங்கள் அந்த நம்பர் ஏதாச்சும் ட்ரேஸ் பண்ணிங்களா சரிங்க மேம் நீங்கள் ரிட்டன் லெட்டர் மட்டும் கம்பளைண்ட் கொடுங்க சரி நாளைக்கு மார்னிங் வந்து ரைட்டர் கிட்டே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்கள் வந்து அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கிறோம் சரிங்க மேம் ஆ தேங்க்யூ மேம்